லைஃப்பில் பெஸ்ட் வெர்ஷன்னா அது நம்ம எப்போவுமே நம்மளாக இருக்கும் போது தான் பெஸ்ட் வெர்ஷனாக இருக்கும் ஸோ யாரையும் இன்ஸ்பயர் பண்ணனும் இம்ப்ரஸ் பண்ணனும் அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு பெஸ்ட் வெர்ஷனா இருக்கற முடியாது ஸோ நமக்கு ஒரு தோணும்ல நம்ம கேரக்டர் வந்து இதுதான் நமக்கு நல்லா தெரியும் பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களோடய டைம் ஸ்பென்ட் பண்ணும் போது உங்களை நீங்களே நேசிக்கும் போது தான் உங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் லைக் டீப்ஹாக நிறைய டீப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் லைக் பேசிக்கா உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி எனக்கு வந்து இந்த கலர் தான் பிடிக்கும் இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் ஆனாலும் என்னோடய டைம் ஸ்பென்ட் பண்ணும் போது தான் என்ன பற்றி டீப்பாக வந்து என்னால் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு வர முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து லைக் டிபிகல் சுச்சுவேஷனில் வந்து டீயர்ஸ் வந்துரும் லைக் நான் அழுகணும்னு நினைக்க மாட்டேன் பட் வந்து ஒரு சடன் டிராப் ஆகும் போது ஒரு நல்ல ஹாப்பி மூடுலேயோ இல்லை ரொம்ப டென்ஷ்டா இருக்கும் போதோ அப்போ வந்து ஒரு சடன் டிராப் ஆச்சுன்னா எனக்கு கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும் பட் நான் அழுகணும்னு நினைக்க மாட்டேன் பட் அது வந்துடும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் இருந்து சடன் ட்ராப் ஆகும் போது எனக்கு டீயர்ஸ் வரும் ஸோ இது இது வந்து ஏன் அப்படின்றது நான் என்னோடய டைம் ஸ்பென்ட் பண்ணும் போது தான் எனக்கு தெரியும் லைக் வந்து லைக் யு ஷூட் லவ் யு செல்ஃப் அண்ட் ஸ்பீக் டு யுவர் செல்ப் மோர் உங்களை உங்கள் கிட்டே நீங்கள் நிறைய பேசணும் ஏன்னால் நம்ம பேசும் போது நம்ம நம்மளை காது கொடுத்து கேட்கறத்துக்கு நிறைய பேர் இருக்கற மாட்டாங்க சில டைம் யாருமே இருக்கற மாட்டாங்க ஸோ நம்ம கூடவே நம்ம பேசி நமக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு நம்மலாகவே நம்ம வந்து முடிவெடுக்க தெரியும் அண்ட் மொரோவர் பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப்னா உங்களுக்குனு ஒரு கேரக்டர் இருக்குல்ல இந்த ஃபிலிமில் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என அவங்களோடய ஹாபிட் பிஹேவியர் அப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சுருக்கும் அதனால் வந்து அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு பிடித்த கேரக்டராக இருக்கும் ஸோ ஃரேம் யுவர் கேரக்டர் உங்களுடைய கேரக்டரை நீங்களே ஃரேம் பண்ணுங்க சோ இதுதான் நான் நான் இப்படித்தான் இருக்கணும் லைக் என்னோடய ட்ரீம்காக நான் ஃபைட் பண்ணணும் ஸோ இன்ட்ரோவன்ட்டா இருந்தால் எக்ஸ்ட்ரோவன்ட்டா மாறனும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது பட் மற்றவங்களுக்காக நம்ம மாறனும்னு நினைக்கிறது தான் தப்பு பட் எக்ஸ்ட்ரோவன்ட்டா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம நம்மள மாற்றிக்கிறதுல தப்பு இல்லை ஸோ நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இருக்கணும் நம்மளோடய வெர்ஷன் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம நமக்காக நம்ம நம்ம மேலே வந்து எஃபெக்ட் போடணும் அவ்வளவு தான்